சமையல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா நான் கருதிக்கிறேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் என் தாயார் அவர்கள் வந்து ரொம்ப ஹேப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னால் அவங்களும் வேலைக்கு வேலை செஞ்சுட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்கு பிடித்தமான உணவை நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் வீட்டுக்கு வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரப்போது ஏன்டா வீட்டுக்கு வரோம் வீட்டில் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு வருவாங்க அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு இந்தாங்கம்மா உங்களுக்கு பிடிச்சத பிடிச்சத சமைத்து வச்சுருக்கேன் அப்படினு சொல்கிறப்போ அவர்களோட சந்தோஷம் அப்படின்றது சொல்ல முடியாதளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயத்த நான் செய்கிறப்ப என் தாயார் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க குக்கிங் அப்படின்றது வந்து எனக்கு இன்ட்ரஸ்ட் வந்தது சமையல் அப்படின்றத்துக்கான இன்ட்ரஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு தனித்துவமான ஒரு சந்தோஷத்தை தருது இப்போ நான் ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு ஒருத்தவர்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப விரும்ப விரும்பின நபர்களுக்கு வந்து எனக்கு பிடிச்சமான உணவை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றப்போ அவங்களை அவங்க திருப்பி என்ன சொல்வாங்க அப்படின்றத்துக்காக நான் செஞ்சு கொடுக்கல என்னோட அன்பை வெளிக்காட் வெளிக்காட்டுற ஒரு ஒரு முறையாக நான் வந்து என்னோட சமையல் அப்படின்றத வந்து நான் நெனை நினைக்குறேன் இப்போது நார்மலாக எல்லாேரும் சமைக்கிறதும் ஒன்றுதான் நம்மளுக்கு விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு செஞ்சுத்தரணுன்னு நினைக்குறது வந்து ஒரு ஒரு ஒரு விதமான அன்பு அப்படின்றத நான் வந்து நினைச்சுக்குறேன் இப்போது சமையலில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இருக்குது வெஜ் இருக்குது இந்த மாதிரி நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்குது என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் பார்த்தீங்கன்னா நல்லா வாழை இல போட்டு நல்ல விதவிதமாக சமைத்து சமைத்து வைக்கிறதுதான் பட் எனக்கு நான் எனக்கு வந்து அவ்வளோ அவ்வளோலாம் குக்கிங்கில் சமையல் பற்றி தெரியாது பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த வந்து நான் எங்கள் வீட்டுக்காக இருக்கட்டும் என்னோட என்னோட பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லை என்னோட சதோர்கள் ச என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுது அதனால் நானும் சந்தோஷப்பட் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அதுவும் இல்லாமல் நாம்ளே செஞ்சு நாம்ளே சாப்பிட்றது அப்படின்றது வந்து ஒரு தனி ஒரு அது வந்து அது சொல்ல முடியாதளவுக்கு ஒரு ஹேப்பினஸ் தரும் அது எவ்வளோதான் நல்லாயிருக்கு நல்லாயில்ல அப்படின்றது செகெண்டரி பட் நம்மளா ஒரு விஷயத்த நம்ம க்ரியேட் பண்ணி செய்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஹேப்பினஸை க்ரியேட் பண்ணுது இதனால தான் வந்து எனக்கு சமையல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பிடித்தமானதா இருக்குது